இந்த ஏஜென்சியில் இந்த அமௌண் தொகைக்கு தான் நான் வந்து கேபு புக் பண்ணியிருந்தேன் நீங்கள் இப்போ வந்து அதிக தொகை கேட்குறிங்க நான் எப்படி கொடுக்க முடியும் நீங்கள் உங்கள் ஏஜென்சிக்கு கால் பண்ணி சொல்லி அவங்க கிட்டே சொல்ல சொல்லுங்க நான் அவங்க கிட்டே பேசிக்கிறேன் இந்த தொகைக்கு என்னால் உங்கள் கேப்பில் வர முடியாதுங்க சார் சார் உங்கள் ஏஜென்சியில் இந்த மாதிரி கேப் புக் பண்ணியிருந்தேன் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணும் இந்த தொகையில் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த தொகை இருக்கங்காட்டி தான் நான் கேப்பே புக் பண்ணிணேன் இப்போது வந்துட்டு அவர் அதிக தொகை வேணுன்னு கேட்குறாரு இது எப்படி சார் நான் முன் இது எதுக்கு சார் நான் முன் பதிவு செய்கிறேன் இந்த தொகைக்கு என்னால் போக முடியாது நீங்கள் என்னென்னு அவர் கிட்டே கேளுங்க இதே அதிக தொகை தான் கொடுக்கணுன்னா நான் வந்து இந்த கேபை கேன்சல் பண்ணிடுறேங்க